இந்த ஸ்கூலுன்னு பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டு ஸ்கூலு கவுர்மெண்டு ஸ்கூலு ரெண்டு ஸ்கூலும் நம்ம நடைமொறையில இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டு ஸ்கூலில் சில டிசிப்பிலின்ஸ் வந்து ஒழுங்காக மெயின்டென் பண்ணுவாங்க இந்த டைத்துக்குதான் வரணும் இந்த டைத்துக்கு சாப்பிட்ணும் இந்த டைத்துக்கு தூங்குணும் இந்த டைத்துக்கு எழுதணும் ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டீஷன் நாலேஜ்லாம் இருக்கும் ஆனால் கவர்மெண்டு ஸ்கூலுன்னா அது வந்து அவ்வளோதா கடைப்பிடிக்க மாட்டாங்க ஏன்னாக்கா வந்து இப்போ பசங்கள் வந்து வீட்டில் எப்படி கொஞ்சம் ஏதா செல்லமாக இருக்கிறாங்களோ அதேமாரியே கவுர்மெண்டு ஸ்கூல்லையும் செல்லம் கொடுக்க சொல்லப்போனாக்கா செல்லம் கொடுக்குணும் அப்படின்னுதான் சொல்கிறாமாரி வரும் ஏன்னால் அதை கண்டுக்க மாட்டாங்க சரி பசங்கள் நம்ம வந்து அடி இப்போ அடித்தாலே கண்டிஷன் பண்ணிணாலே உடனே அம்மா அப்பா பேரன்ட்ஸுக்கு வந்துடறாங்க ஸ்கூலுக்கு இது அம்மா பசங்களை அடிக்காதிங்க அப்படின்னு சொல்றமாரி அதனால் வந்து ரொம்ப கண்டிஷன் பண்ண முடியாது சூழ்நிலை கவுர்மெண்டு ஸ்கூலில் இன்னும் சொல்லப்போனால் சாப்பாட்டு விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா காலை உணவுத்திட்டங்கள்லாம் மதிய உணவு திட்டம் இதெல்லாம் வந்து கவர்மெண்டு ஸ்கூலில் அந்தந்த டைத்துக்கு அதெல்லாம் செய்கிறாங்க ப்ரைவேட்டு ஸ்கூல்னால் நம்மதான் அதை வந்து வீட்டிலையும் முறையா அதை வந்து செய்கிறோம் அங்கே அதை ஸ்கூல்லையும் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் தான் நம்ம சாப்பிட்ணும் கவுர்மெண்டு ஸ்கூலுன்னா அங்கையே சாப்பாடு எல்லாமே நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கண்டிஷனெலாம் பண்ண மாட்டாங்க சரி பசங்க அவங்களே நல்ல மாதிரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பா சின்ன குழந்தைங்கல்லாம் என்ன பண்ணுவாங்க வந்து செல்லு பார்த்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு காலகட்டங்களெலாம் இப்போ இருந்துக்கிட்டிருக்கு கவுர்மெண்டு ஸ்கூலில் அப்படி கிடையாது அதெல்லாம் பார்க்க கூடாது அப்படிங்குற ஒரு கண்டிஷன்லாம் உண்டு ப்ரைவேட்டு ஸ்கூலில் சில இது அதெலாம் இது அலோவ் பண்ணுறாங்க இப்போ செல்லுலாம் அல்லோவ் பண்ணுறாங்க அதாவது சின்ன சின்ன ரெண்டு வயசில் வந்து ப்ரைவேட்டு ஸ்கூலில் சேர்த்துட்றாங்க கவுர்மெண்டுன்னா வந்து அஞ்சு வயசு ஆன பிறகுதான் அவங்க எதை சொன்னாலும் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில் தான் அஞ்சு வயசில் நாங்கள் வந்து அல்லோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெலாம் வரவேற்க தக்க விஷயம்தான் ரெண்டாவது சாப்பாடுங்கும்போது வந்து நம்ம வந்து காய்கறி இதெல்லாம் வந்து சத்தான சாப்பாடெலாம் வந்து கவுர்மெண்டு ஸ்கூலில் நமக்கு கொடுக்கறாங்க ரெண்டாவது விடுபட்டது அப்படின்னாக்கா நம்ம வந்து கவுர்மெண்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் டான்ஸு ம்யூசிக்கு மத்தது ஹிந்தி க்ளாஸு எக்ஸ்ட்ரா அதிகமாக அப்படி எல்லாமே எக்ஸ்ட்ரா காசுக்காக அவங்க வந்து நமக்கு சொல்லிக்கொடுக்கறாங்க ரெண்டாவது கவுர்மெண்டு ஸ்கூலில் அந்தளவுகெலாம் அவங்க இதுப்பண்ண மாட்டாங்க அந்தந்த ஸ்கூலு வந்து டீச்சரு சார்லாம் வந்து அததுக்கும் வந்து போடமாட்டாங்க ஒருத்தவர்களே தான் ரெண்டு ஆப்ஷன் சொல்ற மாரி செய் செஞ்சு கொடுப்பாங்க அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து அவங்க வளர்த்துக்க கூடிய நாலேஜ்ஜு வந்து கம்மியா இருக்குற மாதிரி இருக்கும் அதுதான் தவிர பாக்கி எல்லாமே ரெண்டுமே நம்ப வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று நம்ப வந்து கொறை சொல்லலாம் முடியாது ரெண்டாவது நாமளும் வந்து குழந்தைங்கள வந்து கண்டிஷன் பேரில் தான் நம்ப வளர்க்கணும் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் ஏன்னால் அதுங்களை லூசில் விட்டாக்கா அதுங்கள் வந்து நல்ல குழந்தைங்களா வளரக்கூடிய ஒரு இது இருக்காது அதனால் நம்ப கண்டிஷனாக நம்ப அப்போ பாரம்பரிய முறையில சாப்பிட்ட மாதிரி நம்ம வந்து கண்டிஷனாக கொஞ்சம் வளர்த்தாதான் குழந்தைங்க வந்து நல்ல மாதிரியா வளரக்கூடிய தன்மை இருக்கும்